ஹலோ ஆ சொல்லுங்கள் நான் வந்து ஹவுஸ்ஹோல் ப்ராடக்ட் பா பார்க்க வந்திருக்கேன் இப்போதைக்கு

ம் ம் ம் காஸ்மெட்டிக்ஸ்ல ஏதாவது ஆஃபரில் இருக்கா ஹலோ ஆ இது அந்த ஆலோவேரா ஜெல்லு சார்க்கோல் ஃபேஸ் மாஸ்க் அந்த மாதிரி அதில் ஏதாவது ஆஃபர் இருக்கா

ஓ சரி சரி ம் ம் ஓகே

ஆ போட்டிருங்க வேறு அவ்வளோ தான் இப்போதைக்கு அவ்வளோ தான் வாங்க வந்திருக்கேன் நான் லேட்ரா வேணால் கேட்குறேன் மேம் ஆ ஓகேங்க